ஆமாம்ங்க ஒரு நாட்டுக் கோழியில ஒரு பத்து கிலோ கொடு அந்த ப்ராய்லர் கோழியில வந்து ஒரு இருபது கிலோ கொடு ஆ ஆ அப்புறம் வந்து இந்த வான்கோழி ஆ இந்த வான்கோழில ஒரு அஞ்சு கிலோ கொடு ஆ ஆ

எப்போ எப்போ வேணுன்னா ஒரு என்ன இன்ன நைட்டு இன்ன சாய்ங்காலத்துக்குள்ளே கொடுக்கணும் எவ்வளோ வில சொல்

சரிம்மா சரிங்க வாய்ங்க்கிறேன் கொஞ்சம் விலைய கொஞ்சம் விலைய கொஞ்சம் பார்த்துப்போடுங்க ரொம்ப வில போட

ஆ சரிங்க

ஆ ஆ சரிங்க சரிங்க சாய்ங்காலத்துக்குள்ளே கொடுத்து அனுப்பிவிடுங்க